நான் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரிம்மர் மிஷின் ஒன்று வாங்கியிருந்தேன் இந்த ட்ரிம்மர் மிஷினுடைய ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய் நாங்கள் வாங்கி பார்த்திங்கன்னாக்கா அது கிட்டத்தட்ட ஒரு டூ மந்த்சு இருக்கும் அந்த டூ மந்த்சு பார்த்திங்கன்னாக்கா அதனுடைய ஸ்பீடும் குறைஞ்சி போச்சு அதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மொபைலில் ஜார்ஜ்ஜஸ்சு கார்ட்டில் ஜார்ஜ்ஜு இருந்தது அந்த கார்ட்லர் ஜார்ஜ்ஜும் சரியாக ஒர்க்காகலை அவங்க கொடுத்துருந்த விஷயம் பார்த்திங்கனாக்கா ரெண்டு மணி நேரம் ஜார்ஜ்ஜு நிற்கும் ஜார்ஜர் டைம் ஒன் ஹவர்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் பார்த்திங்கனாக்கா ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் அதனுடைய ஜார்ஜர் டைமாக இருக்குது அப்படி இருக்கும் போது பார்த்திங்கனாக்கா அது வந்து சரியாக அந்த ஃப்ராடக்ட்டு வந்து சரியானதாக இல்லை ஆனால் பார்த்திங்கனா அந்த ஃப்ளிப்கார்ட்டில் இருக்கக்கூடிய கஸ்ட்டமர்ஸ்ஸினுடையது பார்த்திங்கனா எக்ஸ்லண்ட்டு கிரேட்டு அப்படினு சொல்லி கொடுத்துருந்தாங்க இதை நம்பி வாங்கி நாம் நாங்கள் ஏமார்ந்து போயிவிட்டோம் இந்த மாதிரி ஃப்ராடக்ட்ஸ் வந்து யாருமே வாங்காதிங்க கஸ்ட்டமர்ஸ்ஸினுடைய அந்த எக்ஸ்லண்ட்டு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து ஒரு ஃபேக்கான நியூஸ் தான் இந்த ஃபேக்கான நியூஸை வந்து நீங்கள் நம்பி வாங்கிடாதிங்க எதாக இருந்தாலும் நேரடியாக போயிட்டு ஷாப்பிங்ஸ் போயிட்டு அங்கே நீங்கள் விசாரிச்சு நீங்கள் வாங்குங்க